இதே இது ஜலதோஷம் சொன்னங்காட்டி இந்த விக்ஸு விக்ஸு வேகற வேப்பரப்பு இந்தமாதிரி என்னா என்னவோ இதுமாதிரி மெடிசன்லாம் இங்கிலீஸ் மெடிசன்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வாங்கி கொண்டாந்து கொடுப்பேன் அதெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க வீட்டில் அது தானே ஒழிய இது நாட்டு வைத்தியமெலாம் ச செய்வாங்க வீட்டில் அது என்னான்னா செய்வாங்கன்னு எனக்கு ஒன்னும் தெரியாது என்னென்னமோ இலையெல்லா சொல்லுவாங்க வெத்தலை அந்த இது துளசி இந்தமாதிரி இலையெல்லா பறிச்சுட்டு வர சொல்லுவாங்க பறிச்சு கொண்டாந்து கொடுப்பேன் அது பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க அது பார்த்துருக்கேன் பாக்கி வந்து இங்கிலீஷ் மெடிசன்னு சொன்னாங்கன்னால் அதை வாங்கி கொண்டாந்து கொடுப்பேன் அது பிள்ளைங்களுக்கு ஒரு கொடுத்தாங்கன்னா நைட்டு கொடுத்தா காலைல கொஞ்சம் நல்லா இருக்கும் பிள்ளைங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் சொல்லுறதுக்கு இல்லை எனக்கு